நாங்க தூசூர்லருந்து பேசுகிறங்க கோல்டன் பேலஸ் தானே ஆ நாங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி ஆடர் பண்ணிருந்தங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போது நாங்கள் சும்மா ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போகலான்னு வந்துருந்தோங்க ஊரில் இருந்து இங்கே பாத்ரோதிலாம் எதுவும் இல்லை அதனால் வந்து நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஆட்ரு பண்ணும்போது அதுக்கும் உண்டான காசு கூட நீங்கள் வாங்கிகலாம் அதுக்கு த டிஸ்போஸபிள் கப்பு பேப்பரு இந்தமாதிரி ஏதாவது ஒன்று எங்களுக்கு வச்சு சாப்பிட்றமாரி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாருக்குன்னு நினைக்கிறோம்